இந்தியாவில் வந்து மிகவும் முக்கியமான பண்டிகைகள்லான் வந்து என்னென்ன சொல்லாம் அப்படின்னா நம்மளோட வருஷம் பிறந்தோன்னே முதல்ல வரது வந்து வருட பிறப்பு அதையே வந்து உலக மக்கள் அனைவரும் கொண்டாடுவாங்க இந்தியாவிலன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது உலக மக்கள் அனைவருமே வந்து அந்த நியூ இயர் அந்த புது உலகம் வந்து உரு திரும்ப வரதை அதாவது புது வருடம் பிறக்கறதை வந்து இந்த உலகமே கொண்டாடுது அது இந்தயாவுன்னு கிடையாது இந்தியாவில் ஒரு பண்டிகை அதுவும் கொண்டாடப்படுது அப்புறம் பதினைந்து நாட்களில் தை திருநாள் பண்டிகை பொங்கல் பண்டிகை கொண்டப்படுகிறது அப்புறம் வந்து தீபாவளி பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்புறம் கிறிஸ்மஸ் ரம்ஜான் பக்ரீத் அதாவது ஒரு சமயம் மட்டும் இல்லாமல் முஸ் மூன்று சமயங்களிலும் வரும் பண்டிகைகளை வந்து இந்தியாவில் உள்ள பல மக்கள் கொண்டாடப்படுகின்றன அதில் வந்து பொங்கல் பற்றி சொல்லணும் அப்படினா விவசாயிகளோட விவசாயங்களுக்காக கொண்டாடப்படுகிறது தான் அந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்குறது அதனால அந்த பண்டிகையை வந்து நம்ம மூன்று நாள் வரைக்கும் அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுவோம் இது அப்படினா பொங்கலை கொண்டாடுவோம் புது வருடம் பிறக்கிறது அப்படின்னா முதநாள் நைட்லந்தே புது வருடம் பிறக்க போகிறது அப்படிங்குற ஆனந்தம் எல்லார்குள்ளேயும் வந்து எல்லார் வீட்டுலையும் அதை வந்து அதை பண்டிகையாக கொண்டாடுவாங்க புது புத்தாடை அணிந்து கோவிலுக்கு செல்வது அந்த கோவிலுக்கு சென்று அந்த வருடம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பயனத்தரும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு கெட்ட விஷயமாக இருக்கும் ஆனால் எல்லாருமே அந்த நாள் அன்று இறைவனிடம் அந்த வருடம் நல்ல படியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கொள்கிறார்கள் புது வருடம் பிறந்தோன்ன அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு கெஸ் ஒரு லைப் லைன் வரும் இந்த வருஷத்தில் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்குற குறிக்கோள் வந்து அந்த புதுவருடப்பிறப்பு அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உருவாகும் பொங்கல் பண்டிகை வந்து அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியமான பண்டிகைன்னு சொன்னோம் அப்படினா பொங்கல் பண்டிகை தீபாவளி அப்படிங்குறது வந்து பொதுவான பண்டிகை எல்லா மக்களும் வந்து கொண்டாடுவாங்க அதை வெடி வெடித்து புத்தாடை அணிந்து பலகாரம் இனிப்புகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு கடவுளுக்கு படையல் இட்டு தன்னுடைய தன்னுடைய வந்து சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு இவை அனைத்தும் பகிர்ந்து அதைலாம் வந்து பெரிய பண்டிகையாக கொண்டாடுகிறது தான் வந்து தீபாவளி தீபாவளி கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்த்தவ இனத்தினர் கொண்டாடுவாங்க அது இல்லாமல் அதுக்க கிறிஸ்த்தவ இனத்திற்க்காக புனித ஸ்தலத்திற்க்கெல்லாம் வந்து நடைப்பயணம் சென்று மாலை அணிவித்து தனக்கான வேண்டுதல்களை பிரவித்து இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள்லான் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை அப்போ பண்ணுவாங்க அப்புறோம் வந்து ரம்ஜான் அப்படினா ரம்ஜான் பண்டிகை அப்போ முஸ்லீம் தளத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படினா நோம்பு அப்படிங்குறத வந்து முப்பது நாட்கள் கடை பிடித்து அதாவது இரவில் உணவுண்டு இரவில் உணவுண்டு பகல் முழுவதும் வந்து எந்த உணவும் உண்ணாமல் என்னா பண்ணுவாங்க அப்படின்னா கடவுளுக்கு வந்து விரதம் மாதிரி இருப்பாங்க விரதம் இருந்து வந்து அன்னைக்கு ஈவ்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா அந்த விரதத்தை முடிச்சிகிட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க இதை மாதிரி அந்த கடவுளுக்கு வந்து முப்பது நாட்களும் வந்து நோம்பு அப்படிங்குறத வந்து இருக்கும் அந்த நோம்பு முடிஞ்சோன்ன அப்படிங்குற முப்ப்தான் முப்பதாம் நாள் வந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடபடுகிறது முப்பது நாட்கள் அந்த மாதத்தின் முதலில் இருந்து முப்பது நாட்கள் ரம்ஜான் அதாவது நோம்பு கடைபிடிக்க பட்டும் முப்பதாம் நாள் அன்று ரம்ஜான் அதாவது பண்டிகை கொண்டாடபடுகிறது பக்ரீத் பண்டிகையும் அப்படிதான் முஸ்லீம் தளத்தினரால் மட்டும் கொண்டாட படும் பண்டிகைதான் பக்ரீத் அப்புறம் வந்து ரம்ஜான் பண்டிகைலான் இதைலான் வந்து முஸ்லீம் இனத்திற்க்கான பண்டிகை தமிழர் அப்படி தமிழர்களுக்கு இந்து இனத்தினர்க்குத்தான் நிறைய பண்டிகை இருக்கு அதில் வந்து இந்த பண்டிகை அந்த பண்டிகைன்னு கிடையாது மாதம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பண்டிகையாச்சும் ஒரு விரத நாட்களாவது வந்து இதை பெரிய ஒரு ஒரு இதுலையும் கொண்டாடப்படுகிறது மூவினத்திரையும் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து ஹிந்துஸ்க்குதான் வந்து நிறைய பண்டிகை இருக்கு முக்கியமாக பொங்கல் தீபாவளி தமிழ் வருடப்பிறப்பு அப்புறம் வந்து சின்ன சின்னதாக விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விநாயகர்லாம் வழிபட்டு பெரிய இதுவாக எல்லாருமே கொண்டாடுவாங்க இந்துஸ் வந்து எந்த ஊரில் இருந்தாலுமே விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பொங்கல் தீபாவளி இந்த பண்டிகைள்லான் கிறிஸ்தவ இனத்தினர் வந்து ரம்ஜான் கிறிஸ்துவ இனத்தினர் வந்து முஸ்லீம் இனத்தினர் வந்து ரம்ஜான் பக்ரீத் இது எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க அவங்க அவங்களும் ஒரு ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அவங்க அவங்க இனத்தினர்க்கு வந்து ஒரு சந்தோசம் புதுமை பிறக்கும் அப்போ அப்போ அவங்க அவங்க வீட்டுக்கு விருந்தாடிலாம் வரும்பொழுது இன்னும் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அந்த பண்டிகை வர வைத்து வர வைத்து இன்னும் நிறைய கடவுளுக்கு படையல் இட்டு நிறைய வேண்டுதல்கள்லாம் வச்சு நிறைய படைச்சிப்பாங்க